நான் இந்தளவுக்கு உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சார் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டிஸ்கவுண்ட்டோ இல்லை வேறு வவ்ச்சரோ கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு போகிறதுக்கு பஸ் செலவுக்கோ இல்லை வேறு ஏதோ எக்ஸ்ட்ராவோ பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினதுக்கு ஒரு நூறு ரூபாய்க்காவது ஏதாவது திங்க்ஸ் ஒன்று கொடுங்க சார்